ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா இங்கே அண்ணா ஹோட்டல் கவுரவத்துலிருந்து பேசிகிட்ருக்குறோம் அண்ணா நமக்கு அரிசி வேணுங்கண்ணா பழுப்பரிசி ஒரு பத்து கிலோ இட்லி அரிசி ஒரு பத்து கிலோ வேணுங்கண்ணா எவ்வளோ ஆகுங்கண்ணா கிலோ என்னங்கண்ணா பழுப்பரிசிங்களா இட்லி அரிசிங்க தொண்ணூத்தஞ்சுங்களா அண்ணா மற்ற பக்கமெல்லாம் அறுபது ரூபாதான் சொல்கிறாங்க ஆ ஓகே ஓகேங்கண்ணா இல்லை இப்போதான் கடை புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்குறோம்

ஒரு டெய்லியும் ஒரு பத்து பத்து கிலோ ஆகுங்க வேறு என்ன அரிசிங்கண்ணா இருக்குது வேறு என்ன அரிசியில் போட்டால் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கெல்லாம்

ஓ சரி சரிங்கண்ணா இல்லைங்கண்ணா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்து சொன்னிங்கன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆமாங்கண்ணா சரிங்க நம்ம கடை எங்கேண்ணா இருக்குது லொக்கேஷன் கோபிசெட்டி பாளையம் சிக்கனலு பக்கத்துலேங்களா ஓகே ஓகேங்கண்ணா ஓகே ஓகேங்கண்ணா இல்லைண்ணா நம்ம கடை பவானியில் இருக்குதுங்க ஆமாங்கண்ணா எப்படிங்கண்ணா நீங்களே லோட் இறக்கிருவிங்களா நீங்களே லோட் இறக்கிருவிங்களா அமௌண்ட் பே பண்ணணுங்களா இல்லைங்கண்ணா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் அப் அண்ட் டவுன்னு எவ்வளோ ஆகும் லோட் இறக்குறக்கே ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுங்களாண்ணா அப்போ டெய்லி லோடு

சரிங்கண்ணா டெய்லி இறக்குவீங்களா இல்லை வாரத்துக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு ஒருக்காங்களாண்ணா அப்போ நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா இறக்கிக்கலாண்ணா ஆ சரிங்கண்ணா நமக்கு அந்த பசங்கள் பார்த்து நம்மளே கொடுத்துருலாங்களா ஆ சரிங்கண்ணா அப்புறம் பாதிக்கு பாதி விலை குறைப்பிங்களா சரி தேங்க்யூண்ணா